ஹலோ என்னங்க காய்கடைக்காரன் நீயா அது தான் காய் சொல்லியிருந்தேனே கொடுக்குறீங்களா

காய் ஓ க பத்து கிலோ கத்திரிக்காய் கொடுங்க கல்யாணம் வச்சிக்குறோம் வீட்டில ம் ம் அதுக்கு தான் கத்தி ஒரு ப பத்து கிலோ கத்திரிக்காய் கொடுங்க ஒரு மூட்டை வெங்காயம் கொடுங்க ஒரு அஞ்சு கிலோ தக்காளி கொடுத்துருங்க உருளக்கிழங்கு ஒரு அஞ்சு கிலோ கொடுங்க கோஸ் ஒரு அஞ்சு கிலோ அப்பறம் வந்து என்ன விலன்னு சொல்லுங்க ம் சொல்லவே இல்லையே எல்லாம்

சரி என்ன விலையா இருந்தாலும் நாங்கள் வாங்கி தான் ஆகணும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க ம் ஆமாம் ஆ ஆ கொஞ்சம் இஞ்சி கொடுங்க ஒரு அஞ்சு கிலோ பூண்டு கொடுத்து அனுப்பிச்சிடுங்க அப்படியே ஒரு வழியாக எல்லாமே ம் சரிங்க வச்சிட்றீங்களா